கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள்களும் மடிக்கணினிகளும் வழங்கினாங்க இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும்னு நினைக்கிறன் ஏன் அப்படின்னா நினச்சி பாருங்க முன்னாடியெல்லாம் காமராஜர் காலத்தில் வந்து அவர் குழந்தைங்கள வந்து பள்ளிக்கு வர வைக்கணும் அப்படிங்குறதுக்காக காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரும் போது தான் மாணவர்கள் என்ன பண்ணிணாங்கனா அதிகமாக பள்ளிக்கு வர ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்துலேயும் அப்படிதான் நினைக்கிறன் நான் அந்த ஒரு இதை பயன்படுத்தி இவங்க வந்து மடிக்கணினியும் சைக்கிளும் வழங்கும் போது இது கொடுக்குறாங்கங்கறதுக்காவது மாணவர்கள் வந்து பள்ளிக்கு ப படிக்க வராங்க இப்போ முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கனா தொலை தூர கல்வி இப்போ கிராமத்து மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டபடுறாங்க தொலை தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால பள்ளிக்கு வர முடியலை இப்போ அரசு வந்து சைக்கிள் வழங்கிறதுனால அவங்களுக்கு வந்து சைக்கிளில் பள்ளிக்கு வருகிறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று மடிக்கணினி மடிக்கணினிங்கிறது வந்து அரசு பள்ளியில் வந்து தரமான கல்வியை எப்போவும் கொடுக்கறது இல்லை அதானால மடிக்கணினியை வச்சாவது கொஞ்சம் நல்லா படிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க மடிக்கணினி வழங்குகிறாங்க கண்டிப்பாக இப்போ ரெண்டும் வழங்குகிறதுனால நிறைய மா மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவாங்க இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும்